ஹலோ ஆ மேம் ஹைட்டெக் ஹேர் சலூனா குட் மார்னிங் மேம் மேம் என்னோட பேர் ஹேமலத்தா இது வர நெக்ஸ்ட் வீக் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்து எங்கள் அக்காவுக்கு எங்கேஜ்மெண்ட் இருக்கு ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட ஹேர் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக தான் மேம் கால் பண்ணியிருந்தேன் அப்போ நீங்கள் அவைலபிள்லா ம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் ப்ரைடுக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும் மேம்

ஓகே மேம் மேம் நீங்கள் ஹேர் ஆ ப்ரைடுக்கு ஹேர் செட் பண்ணால் போதும் மற்ற எங்கள் ஃபேமிலியில இருக்க ஒரு ஒன் ஒரு சிக்ஸ் மெம்பெர்ஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் மேம் ஆ இல்லை மேம் நீங்கள் நேரில் வரம்போது நான் அது பார்த்துக்கலாமா ஆ ஓகே மேம் நீங்கள் கேட்லாக் அனுப்புங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் ஈவினிங் மேம் ஆனால் நீங்கள் மார்னிங் வந்துருங்க மேம் எங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறமாதிரி ஓகே மேம் அதேமாதிரி குட்டி குட்டீஸ்க்கு மூணு பேர்த்துக்கு ஹேர் கலர் பண்ணணும் குட்டீஸ்க்கு பண்ணலாம்ல எந்த ப்ரொப்ளமும் வராதுல்ல சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் எவ்வளோ வரும் ஆ ஓகே மேம் இப்போ மொத்தமாக இப்போ ஹேர் கட் ஒவ்வொரு ஹேர் கட்டுக்கும் அமௌண்ட் வேரி ஆகுமா ஓகே மேம் ஓகே மேம் மேம் ப்ரைடுக்கு கெரட்டின் பண்ணணும் நாங்கள் இப்போ இந்த வீக்கில் நீங்கள் அவைலபிளாக இருப்பிங்களா நாங்கள் பார்லர் வரலாமா

ஓகே மேம் மேம் நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பிங்க ஆ ஓகே மேம் இது உங்கள் நல்லா பண்ணுவாங்கள்ல ஏன்னா உங்கள் பேரு தான் இருந்துச்சு அதுனால தான் மேம்

சரி ஓகே மேம் அப்போ நான் மண்டே மேம் எழுதிக்கிறிங்களா நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ ட்வெண்ட்டி ஃபோர்த் டோர் நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் காமராஜர் சாலை மதுரை ட்வெண்ட்டி ஃபோர் ஆ எயிட் டூ டூ ஜீரோ டூ செவன் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ மேம் மேம் எங்கள் அம்மாவோட நம்பர் இது வந்து எங்கள் அம்மாவோட நம்பர் நீங்கள் எனக்கும் கால் பண்ணலாம் சில நேரம் நான் எடுக்கலன்னா இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே மேம் ஆ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் மார்னிங் வந்துருங்க நான் மண்டே நேரில் வரம்போது என்னன்னு உங்கள் கேட்லாக் எல்லாம் பார்த்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் மேம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம்